ஆ ஹலோ குட் மார்னிங் மேம்

மேம் டெய்லியும் கிளீன் பண்ணிகிட்டுதான்மா இருக்கோம் அந்த அந்த சாயங்காலம் ரேவதி வராங்க மேம் அவங்க வந்து சரியாக கிளீன் பண்ணலன்னு நினக்கிறேன் மேம் நான் இப்போ க் உடனே கிளீன் பண்ணிடுறேன் மேம் சரிங்க மேம் சரிங்க சரிங்க மேம் பார்த்துக்கலாங்க மேம் இப்போ இந்த லிக்விடெலாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க மேம் கிளீனிங் லிக்விட் அதெல்லாம் கொஞ்சம் நிறையா டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேம் நாங்கள் இப்போதான் உங்களை பார்க்குறேன் இன்றைக்கிதான் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க மீட்டிங்கில் அதனால் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல மேம் அட்மின்கிட்ட இருக்குதுங்க மேம் ஆ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேம் த்ரீ டேஸாக லிக்விட் இல்லை மேம் அது சொன்னதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் மீட்டிங் இருந்ததுனால் ஆ மறந்துவிட்டாங்க போல் மேம் சரிங்க மேம் ஆமாங்க மேம் சரிங்க மேம் ஆ இந்த பொண்ணுகிட்டே கொஞ்சம் சொல்கிறேங்க மேம் சரிங்க மேம் அந்த பொண்ணுகிட்டே நீட்டாக கூட்டி துடைக்க சொல்லிடுறேன் மேம் எல்லா ஃபுளோரும் நாலாவது ரூமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக துடைக்க சொல்லிடுறேன் மேம் உங்களோடய கேபினும் பார்த்தீங்கன்னா நான் நானே வந்து டெய்லியும் கிளீன் பண்ணிடுறேன் மேம்

மேம் ஒர்க் பண்ணிகிட்டுதான் மேம் இருக்காங்க இப்போ ஒன் மா ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ லீவு ஈவினிங்க்கு வந்து வேறு ஆள் கிடைக்காததுனால அவங்க வந்துகிட்ருக்காங்க ஒரு வேளை உடம்பு சரியாக முடியாதனால் ஏதாவது பண்ணியிருக்கலாம் மேம் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் அவங்கள நல்லா பண்ண சொல்லிடுறேன் மேம் இனிமேல் இந்த தப்பு வந்து நடக்காது சரி மேம்

சரிங்க மேம் ஓகே மேம் இல்லை மேம் நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு முடியலைன்னா ரெண்டு சிஃப்ட்டு நானே பார்த்துட்டு கூட என்னென்னு பார்த்துக்கலாம்னு மேம் இல்லை வேறு யாரையாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாங்க மேம் சரி மேம் ஆ சரிங்க சரிங்க ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே ஸ்டாஃப் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்பினில் போட சொன்னால் நல்லாயிருக்கும் எல்லாம் அங்கே அங்கே போட்டுடுறாங்க மேம் அது கொஞ்சம் கிளீன் பண்ண கஷ்டமா இருக்குது நீங்களும் உங்கள் ஸ்டாஃப் கிட்டே பேசுனீங்கன்னால் கொஞ்சம் கிளீனாக வெச்சுக்கலாம் மேம் ஆஃபீஸை

சரிங்க மேம் சரிங்க மேம் பார்த்து கிளீன் பண்ணிடுறேன் மேம் இல்லை மேம் நன்றி மேம்